பவித்ரா ஜுவெல்லரியா ம் என் தங்கச்சிக்கு வந்துட்டு மேரேஜ் வருது அவர்களுக்கு வந்து ஜுவெல் எடுக்கணும் எதுவும் ஆஃபர் எதுவும் போட்டிருக்கிங்களா

ஆ ஒரு ஒரே ஒரு மாடல் காமிக்கிறேன் அதே மாதிரி எனக்கு வந்து செஞ்சு தரணும் இன்னொன்று வந்து நியூ மாடல் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கா நிறைய கலெக்ஷன் இருக்கா ம் ஓகே ஆரம் நெக்லஸ் அதோட செட்டோடு இருக்கா நியூ மாடலில் ம் ஓகே ஆனால் எனக்கு ஒரு மாடல் வந்து செஞ்சு வேணும் அந்த ஜூவல்லரியில் செஞ்சு தருவாங்களா உங்கள் ஜூவல்லரியில் ம் சரி சிஸ் அப்புறம் எதுவும் கிராமுக்கு எவ்வளோ ரேட்டு எதுவும் கிஃப்ட்டு எதுவும் போட்டிருக்கிங்களா

ஓகே ஓகே சிஸ் எப்போ ஆ டைமிங் ஜுவெல்லரியோட டைமிங் எப்போது ஓகே நான் வந்து கால் பண்ணிட்டு வரேன் டுமாரோ த்ரீ த்ரீ தேட்டிக்கு வரேன் ஒகே ஆ ஓகே